ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க இல்லை நான் அன்னக்கு கரெக்ட்டாக தான் போட்டுவிட்டு வந்தங்க ஆ சரிங்க தோ வரங்க வந்து பார்க்குறேன் ஆ சரி வரம்மா